நான் இரவு எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சிட்டு அவங்கள்லாம் சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் வெளியில போய் உட்கார்லான்ட்டு போய் உட்காருவேன் சேர போட்டு உட்காந்ட்டு அப்டே கொஞ்சம் டயர்டாக இருக்குமில்ல அப்போ வந்து அப்படே மேலே மாடியில வானத்தில் பார்த்தம்ன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரத்துங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா அதுமாதிரி நம்மளுக்கு நகர்றமாதிரி தெரியும் அப்படே கீழே விழுகுறமாரி தெரியும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பேன் அப்படி பார்த்துட்ருக்கம்போது பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னாடி ஒரு கதை சொல்லித்தருவோம் அந்த நட்சத்திரத்தில் வந்து எங்கள் அம்மா இறந்தவங்கெள்லாம் அங்கே இருக்காங்க அது பார் அங்கே போகிறத பார் அம்மா அது அப்பா எங்கப்பா எங்கள் அண்ணா எங்கள் தாத்தா பாட்டி அப்படியெல்லாம் சொல்லிட்டு கதை சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வச்சிட்டு இருப்போம் முன்னாடியெல்லாம் அந்த ஒரு ஞாபகம் எனக்கு வந்துடும் பழைய ஞாபகம் இருந்தாலும் அந்த ஒரு பார்த்துட்ருக்கும்போது அது அப்படே நகர்ந்துட்டே இருக்கும் திடீர்ன்னு கீழே விழுகுறமாரி வரும் ந நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோசப்படுவேன் அந்த கதையும் அந்த ஞாபகத்துக்கு வரும் அப்போது அப்பப்போ அப்போ உண்மையாக இருக்குப்பாங்கள்லா நம்ம அம்மா அங்கே இருப்பாங்களா அப்பா அங்கே இருப்பாங்களா நம்ம தாத்தா அங்கே இருப்பாங்களா பாட்டி அங்கே இருப்பாங்களா நட்சத்திரமாக வந்து இப்போ இறந்த பின்னாடி நட்சத்திரமாக வந்திருக்காங்களா அதுமாரியெல்லாம் ஒரு அது வந்து பொய்யின்னு தெரியும் இருந்தாலும் நம் சொன்னது அது உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படிங்கறமாரி ஒரு ஏக்கம் இருக்கும் அப்பறம் அதுதான் எந்தக்கும்